சுற்றுலா தலங்களுக்கு நான் போன சில கருத்துக்கள சொல்லுறேன் எங்கள் லோக்கலில் இருக்கிற கோயில்களில் வந்து நிறையா இருக்கு நிறையா இருக்கறது நாங்கள் அடிக்கடி போகறது கோயிலுக்கு போவோம் தம்பிக்கிளையான் கோயில் இது மாதிரி கோயில் நிறையா இருக்கு பண்ணாரி இது மாதிரி இருக்கு டேமுருக்கு பவானிசேகர் டேமு இது மாதிரி எல்லா சுற்றுலாத்தலங்கள் இருக்கு இருக்கு சங்கமேஸ்வரர் கோயிலை சிறப்புன்னுங்கினா அங்கே கூடுதுறைன்ட்டு சொல்லுவாங்க பவானி சங்கமேஸ்வரர் கோயில் அந்த கூடுதொறையில் வந்து எல்லா இது செய்வா திதி செய் கொடுப்பாங்க முன்னோர்களுக்கு அப்புறம் நிறையா வெளிமாநில மக்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகறப்பலாம் ஐயப்ப பக்தர்கள்லாம் வருவாங்க நாங்களும் அந்த கோயிலுக்கு இந்த பிரதோஷம் இது மாதிரி திருவிழா வழிபாட்டுக்கெல்லாம் போவோம் அது போயிட்டுருக்குறேன் அது போக பண்ணாரி அம்மன்கிட்ட அது எல்லாமே நாடு நம் தமிழ்நாடு இல்லை வெளிநாடு விட்டு எல்லாம் மக்கள் வராங்க இப்போ தப்போதுதான் திருவிழாலாம் நடந்துது அதுக்கும் போவோம் மக்கள் கூட்ட அதிகமாக இருக்கு அது சாமி வரும் ஒரு எட்டு நாள் பூச்சாட்டுங்கறது வந்து ஒரு எட்டு நாள் ஏக நேரமான வரும் ஊர் ஊராக அங்குருந்து சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துலதான் பண்ணாரி அதுலருந்து அதுக்கு காட்டுப்பகுதிக்கு பக்கமாகருக்குது மலையடி மேலே போகற மைசூர் போகற ரோடு அதான் அங்கேருந்து இங்கே இந்த சுற்று வட்டார பகுதில இத்தன கிராமத்துக்கு அந்த அம்மன் தரிசனம் ஆவாரு இதோட தரிசனம் முடிஞ்சு அப்புறம் குண்டகம் நடக்கும் எல்லா போவோம் அப்புறம் அது போக பவானிசேகர்னு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் விளையாடுறதுக்கு தூரி அது மாதிரி இது இருக்கு எல்லா ஆனந்தமாக விளையாடிகிட்டு மீன் சிக்கன் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு வேறு பொருள்கள் எல்லாம் குழந்தைங்க கேட்குறது வாங்கி கொடுப்போம் இது மாதிரி சுற்றுலா தலங்கள் நிறையா இருக்கு நம்ம பகுதியில்